கண்டெய்னர் கார்ட்னிங் அப்படின்னா சின்ன சின்ன பாத்தரத்தில் போட்டு வெப் சின்ன சின்ன பாத்தரத்தை போட்டு வைப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது பெரிய தொட்டி தொட்டி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் போட்டு வைப்போம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஷ் பெரிய பெரிய டப்பாங்களெல்லாம் இருக்கும் அதுலெல்லாம் போட்டு வைப்போம் இது இதுலெல்லாம் போட்டு வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு பார்க்க நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு அது அதை ஒன்று ஒன்றையும் போட்டு வைக்கிறப்பப்ப எதில் போட்டால் நமக்கு வந்துட்டு நல்லா இருக்கும் எதில் போட்டால் வந்துட்டு அது வந்துட்டு ந அந்த இடத்துக்கு செட்டாகும் செட்டாகாது அப்படின்றத பார்த்து வந்துட்டு நம்ம ஆ ஊ ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நம்ம வந்துட்டு சேர்த்து வைப்போம் டம்ளரு சின்ன சின்ன கப்புங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ப்ளா ப்ளாஸ்டிக்கு வாட்டர் பாட்டு தண்ணி குடிக்கிற டப்பாவில் பார்த்தீங்கன்னா அதை கூட கட் பண்ணி அதை ஒரு கார்டனிங் வெர்ட்டிகலாக வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்னு ஒன்று ஒன்றையும் வந்துட்டு பார்த்து பார்த்து பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாச்சும் வித விதமான க வெட் வெர்ட்டிகல்லெல்லாம் வந்துச்சுன்னா அதையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒன்று ஒன்றையும் வந்துட்டு பார்த்து பார்த்து ரெடி பண்ணி வைப்போம் அப்புறம் இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய நிறையா வந்துட்டு குட்டி குட்டி சின்ன சின்னதாக அலகழகா இன் ஷேப் வந்துட்டு அலகழகா இருக்கிற மாதிரியெல்லாம் வாங்கி நம்ம ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொன்றுலையும் நம்ம வந்துட்டு பார்த்து பார்த்து அந்த கார்டனிங்கை நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி அலகழகா வச்சுருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பழைய வேஸ்ட் டப் டப்பாங்களெல்லாம் இருக்குல்லே பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்துட்டு நம்ம வந்துட்டு டிசைனாக கட் பண்ணி கட் பண்ணி வித விதமாக அதையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு சேர்த்து வைப்போம் இந் இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மள் வந்துட்டு முதல் இந்த ஃபஸ்ட்டு இந்த டப்பாங்களில் தான் அது நம்மளுடைய முதல் அனுபவமெல்லாம் ஆரமிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு புதுசு புதுசாக நிறையா நிறையா புதுசு புதுசாக வரப்போ நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு இன் அதிகப்படுத்திக்கிட்டே போவோம் நம்மளுடைய அனுபவமும் அதில் வந்துட்டு அதிகமாகிக்கிட்டே போகும் அதைதான் அவங்க வந் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கண்டெய்னர் கார்ட்னிங் வெல்டிங் வெர்ட்டிகல் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு நிறையா யூஸ் பண்ணவும் ஆரமிச்சுட்டோம்